ஆ மேம் தருண் உணவகமா மேம் உங்களுடைய ஃபுட் நாங்கள் நிறைய ஃபங்ஷனில் சாப்பிட்ருக்கோம் நல்லாருக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணனும் மேம் ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா மேம் ஆ இளவரசி டூ செவன் நைன் கந்தன் ஸ்ட்ரீட் பேர்பெரியாங்குப்பம் மேம் கடலூரில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான டிஷ் எக்சலன்ட்டான டிஷ்ஷுன்னா நீங்கள் எதை மேம் சமைப்பீங்க ஓகே ஓகே மேம் ஆ அதான் மேம் எங்களுக்கு மீல்ஸ் எல்லாம் எவ்வளோ அமௌன்ட் கொடுபீங்க மேம் ஃபங்ஷனுக்கு ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம்

ஃபங்ஷன் ஃபுல் பேக்கேஜ் கொடுத்தால் போதும் மேம் எங்களுக்கு

ஓகே மேம் எங்களுக்கு நார்த் இந்தியன் நார்த் இந்தியன் ஃபுட் தான் மேம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீல்ஸ் வேணும் மார்னிங் வந்து டிஃபன் ஐட்டம் கொடுக்கணும் நாங்கள் இத மாதிரி ஆர்டர் கொடுக்குறது வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா மேம் கண்டிப்பாக மேம் எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் எப்படிங் மேம் ஜூஸ் அந்த மாதிரி ஆ ஓகே மேம் ஓகே மேம் எங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ்ஜாக தான் மேம் வேணும் எல்லாமே நீங்கள் எப்படி ஹோம் டெலிவரி பண்ணிடுவீங்களா டைமுக்குள்ளே இளவரசி டூ செவன் நைன் கந்தன் ஸ்ட்ரீட் பேர்பெரியாங்குப்பம் மேம் மேம் எங்களுக்கு மார்னிங் டிஃபன் வேணும் மேம் ஆஃப்டர்நூன் ஃபுட் மேம் எயிட் ஓ க்ளாக் வேணும் மேம் எயிட் ஓ க்ளாக் மேம் எயிட் ஓ க்ளாக் மேம் மார்னிங் எயிட் ஓ க்ளாக் ஈவினிங் இல்லை மேம் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்னா எனக்கு ஷார்ப்பாக டுவல் தேர்ட்டிக்கு வந்துவிட்டு வந்துடனுங் மேம்

ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் வெல்கம்